எனக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது எனக்கு வந்து இந்த கடையில் விற்கிற மேகி பேக்கெட்டு வாங்கி சமைப்பேன் அது வந்து இப்போ கொஞ்சம் உடம்புக்கு வந்து ஆகறதில்லை அப்படின்றதுனாலே ரவை இருக்கும் ரவை போட்டு வேகமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்புமா செஞ்சுட்டன்னா அது சீக்கிரமாக வந்து சமையல் சீக்கிரமாயிடும் இல்லாட்டி வந்துட்டு ரொட்டி துண்டுகள் வெச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து அதை தோசை கல்லில் போட்டு அதை நல்லா ரெண்டு பக்கம் காய விட்டுட்டு அதை எடுத்து வெச்சு சாப்பிடுவேன்